ஹலோ ஆ சொல்லுங்க ஆமாங்க ஆ சரிங்க சரிங்க எ எந்த மாதிரி நார்மலாக நார்மலாக போடுறதா இல்லை டெயில்ஸ் எல்லாம் போட்டு போடுறதா ஆ ரூம் சைஸ் என்ன

ஆ சதுரம் ஆ

ஓ ஒரு சதுரத்துக்கு ஒன்றரை லட்சம் வாங்கிறோங்க ஒரு சதுரம் ஃபினிஷாகிறத்துக்கு உங்களது வீடு எத்தனை சதுரமென்னு பாருங்க அது அந் அத்தனை சதுரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு சதுரத்துக்கு வந்து மூணு மூட்டை சிமெண்ட்டாகுங்க டெயில்ஸுனால் ஒரே பெரிய பீஸாக போடுறதா இல்லை சின்ன சின்ன பீஸாக போட்டு போடுறதான் பார்த்தா பீ பீஸ் கணக்கு ரேட் போட்டா முடியும் பெரிய ஒரே பீஸாக போட்டால் ஒரு பீஸே வந்து இருபதனாயிரம் ஆகுமெங்க அது இல்லாமல் செய்கிறவயே செய்யறவங்களுக்கு கூலிங்க எல்லாம் ஒரு நாள் கூலி எட்நூறு ரூபாய் எழுநூறு ரூபாய்ன் வாங்கிறாங்க அந்த மாதிரி போட்டு தாங்க போட முடியும் எத்தனை சதுரம் இருக்குமென்னு பார்த்து அத்தனை சதுரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க ஆள் கூலி ஒரு ஆளுக்கு எட்நூறு ரூபா கொடுங்க ஆ அ ஆ சரிங்க ஓ ரெண்டு ரூமுக்கும் அட்டேச்டு பாத் ரூம் ம் சரிங்க ஓ ஷோ கேஸ் மாதிரி கிளாஸ் போட்டதுங்களா ஆ ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க அ ஆ ஆ ஓகேங்க பார்த்துட்டு எஸ்டிமேட் போட்டு நாங்கள் வ அ ஆ ஓகேங்க நாங்கள் எஸ்டிமேட் போட்டுவிட்டு ஒரு கால்குலேஷன் போட்டுவிட்டு எவ்வளோ ஆகுமென்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோங்க சரிங்களா ஆ ஓகேங்க தேங்க்யூங்க